கிணத் முன்னாடி வந்து கிணத்துலேந்து வா கிணத்து உள்ளே வந்து வாலியை போட்டு தண்ணி எடுத்தாங்க அப்போ வந்து கிணத்துல வந்து தண்ணி நிறையா இருந்துச்சு ஸோ ஈஸியாக வந்து மக்கள் வந்து கிணத்துல வந்து வாலியை போட்டு எடுத்தாங்க இப்போது மோஸ்ட்லி பார்த்தா கிணறு வந்து நூற்றுல தோ ஒரு பர்சண்டேஜி ரெண்டு பர்சண்டேஜ் தான் கிணறு இருக்கே கிணற மோஸ்ட்லி இப்போ பார்க்கவே முடியல இப்போ வந்து மோஸ்ட்லி கிணறெல்லாம் வந்து தூ அதாவது அடைச்சிட்டாங்க இப்போ கிணறு வந்து ரொம்ப இல்லை கிணத்த பார்க்கறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது இப்போ வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்கன் சொன்னால் அது வந்து மோட்ரு மூலயுமா தான் எடுக்கிறாங்க அந்த மோட்ரு மூலயுமா தண்ணி எடுத்து அதை ப்யூரிஃபை பண்ணி ஏன்னால் அங்கே அண்டர் கிரவுண்ட்டில் வாட்டர் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அது உப்பு தண்ணியாக இருந்தாலும் உப்பு தண்ணியாக இருந்தாலும் எல்லாம் கலந்து தான் ஓடும் அதை ப்யூரிஃபை பண்ணி அவங்க நல்ல தண்ணியாக வருது அது வந்து மோட்ரு சம்பந்தமா தான் நடக்குது அது வந்து நம்ம குடிக்கிற தண்ணியெலாம் மோஸ்ட்லி வந்து மோட்ரில் ப்யூரிஃபை பண்ணி தான் வருது இப்போ சயிண்ட்டிஃபிக் டெவலப்மெண்ட்டால் நம்ம வந்து மோட்ரை கண்டுப்பிடிச்சி சா சயிண்ட்டிஃபிக் டெவெலப்மெண்ட்டால் நிறையா நிறையா கண்டுப்பிடிப்பெல்லாம் வருது அதில் ஒரு கண்டுப்பிடிப்பு தான் இந்த மின்சார மோட்ரு இந்த மின்சார மோட்ரு பயன்படுத்தி தான் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க அந்த தண்ணி எடுத்து தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் அந்த மின்சார மோட்ரு அவங்க கண்டுப்பிடிக்கலேன்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் எப்படின்னா தண்ணியே நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க முடியாது தண்ணி எப்படி இருந்தாலும் ஓ ஒரு ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் நமக்கு வந்து தண்ணி இல்லாமல் நிற்க போவது வந்து எப்படி இருந்தாலும் நடக்க தான் போது இப்போ அதுக்காகவே இப்போ நம்ம முன்னெச்சரிக்கையாகவே அங்கங்கே கிணறு தோண்டி தண்ணியை சேகரித்து வெச்சுக்கிறது எப்போதுமே நான் நம்ம நமக்கு நல்லது தான் ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி நிறையா கிணற வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும் கிணறுனு இல்லை இந்த மாதிரி குளம் குட்டை ஆறு ஏரி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் தண்ணி தேக்கி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னால் அது வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து தண்ணி இல்லாமல் இப்பயே நம்ம வந்து தண்ணியை பாட்டிலில் விற்க ஆரம்பிச்சுடோம் ஸோ வந்து எப்படிருந்தாலும் தண்ணி நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கிறது கஷ்டம்தான் அது வந்து கிடைக்காம நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுகிறதுக்கு முன்னாடியே தற்காப்புக்கு குளம் ஏரி குட்டை இந்த மாதிரி வெட்டி வெச்சு அதில் தண்ணியை சேர்த்துக்குலாம் இப்போ மோஸ்ட்லி தண்ணியும் வந்து பற்றாக்குறையாக போயிக்கிட்டிருக்கு த நம்ம வந்து தண்ணியை வேஸ்ட்டு பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வர போவதில்ல நெகட்டிவ் தான் எதாவது வரும் ஸோ நம்ம தான் தண்ணியை ரொம்ப ஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நிறையா சேகரிக்கணும் மழை தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு வடிக்கால் கட்டி அந்த தண்ணியையும் சேமிச்சு வெச்சு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து அது வந்து நமக்கு ஃப்யூச்சர் யூஸுக்கு இருக்கும் அப்புறம் எப்பவுமே தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது சேவ் வாட்டர் சேவ் வாட்டர் சேவ் வாட்டர் அப்புறம் வந்து கடல் தண்ணி இப்போ உப்பு கரிக்குதுன் சொன்னால் அது வந்து மோட்ரு மூலயுமா ப்யூரிஃபை பண்ணி இப்போ குடிக்கிறோம் எந்த தண்ணி எல்லாம் தண்ணியுமே நல்ல தண்ணி தான் எந்த தண்ணியும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ம் அதே கிணத்து தண்ணி கிணத் தண்ணி வந்து நம்ம வந்து சேகரித்து வைக்கிறதுக்காக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம கிணத்த எல்லாத்தையும் மூடிவிட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம தான் கஷ்டப்படணும் வேறு யாரும் கஷ்டப்பட போவதில்ல நம்மளோட நம்மளோட ஜென்ரேஷனுக்கு தான் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்பேயே காற்று காற்று பற்றலன்னு இப்போ ஆக்சிஜனை வந்து மூக்கில் மாற்றி மாட்டிகிட்டு சுற்றுறோம் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து தண்ணி இல்லாமல் அதுக்கும் வந்து கன்ஃபார்ம் நம்ம பாடுபடுவோம்தான் ஸோ அதுக்கு முன்னாடியே தற்காப்புக்கு கிணத்த நிறையா கிணத்த நிறையா வெட்டி ஹே கெணம் கிணறாக்கணும் அது மாரி குட்டை ஏரி குளம் அந்த மாதிரிலாம் நம்ம முன்னாடியே பண்ணி வைக்கிறது வந்து நமக்கு தான் நல்லது நமக்கு நம்ம இல்லைனாலும் நம்ம ஃப்யூச்சர்க்கு அது யூஸாகும் ஸோ அதனால கிணத்து தண்ணி ஏ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து கிணத்து தண்ணியை வந்து சேமித்து வைக்கணும் அப்புறம் மின்சார மோட்ரு எப்படி பயன்படுத்துவது மின்சார மோட்ரு வந்து ஆழ் கடல் உள்ளார விட்டு கிணற்று தண்ணியை வந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் தண்ணி வந்து சுத்தமாகுது தண்ணி சுத்தமாகிறதுனால தான் நம்ம குடிக்கிறோம் கா உப்பு தண்ணியை வந்து நம்மளால எப்பவுமே குடிக்க முடியாது ஏன்னால் அது உப்பு கரிக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி சயின்டிஃபிக் முறையில மோட்ருலாம் கண்டுப்பிடிச்சி அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால நம்ம தண்ணி குடிச்சுயிட்ருக்கோம்